டிராயிங் கற்றுக்குறத்துக்கு தனியாக கிளாஸ் போடுறாங்க இல்லையா மூணு மாதம் ட்ராயிங் கிளாஸ் இருக்குது அதில் வந்து நம்ம திங்க் பண்ணி போய்விட்டு டிராயிங்கு பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரஸ்ட் இருந்ததுன்னா ரெண்டு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாகவே போதுமானது அதில் வந்து அவர்களுக்கு நல்லா ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியாவை வந்து ட்ராயிங்கு வந்து நல்லாவே வரும் ஒரு ஆறு மாதம் நல்லா ட்ரை ட்ரைனிங் கொடுத்துடுவாங்க அப்புறம் அதை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவதுக்கும் வந்து ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணிணா கூட நமக்கு கவுர்மண்ட் எக்ஸாம் எழுத டிராயிங் மாஸ்டராக போவதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து சார் நல்லா டிராயிங் இன்ட்ரஸ்ட் எடுத்து சார் கிட்டே போய்விட்டு நல்லா கற்றுக்கணும்னா நல்லாவே ட்ராயிங் மாஸ்டராகவே ஆகலாம் அதனால் எனக்கு பொறுத்தவரையும் நல்லா இன்ட்ரஸ்ட் இருந்து டிராயிங் கற்றுக்கின்னிங்கனா கற்றுக்குன்னு ஆறு மாதம் எக்ஸாமு எழுதலாம்